விவசாயத்தில் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஏரு மாட்டை வச்சு ஏர் பூட்டி ஓட்டி அதுக்கப்புறமா நடுவு நடுவோம் இப்போ வந்து அதுக்கு வேலையே இல்லை இப்போது ஏர் ஓட்டுறதுக்கும் வண்டி ஆயிடிச்சு நாற்று வச்சு பொம்பளங்கள்லாம் நடுவாங்கள் ஒரு ஒரு கயின்லயும் இருபது பொம்பளை முப்பது பொம்பளை நடுவாங்கள் இப்போ மிஷின் ஆகிடுச்சி ஏர் ஓட்டுறதுக்கும் மிஷின் ஆகிடுச்சி நெல்லு அறுக்கறதுக்கும் மிசினு வைக்க கூட்டுறதுக்கும் மிசினு எல்லாமே இப்போது வண்டிலேயே எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எல்லாமே சரி பண்ணிறாங்கோ இப்போது விவசாயத்தில் பொம்பளைக்கு எந்த வேலையுமே கிடையாது எல்லாமே மிஷினே செய்து முடிச்சிடுது இப்போ விவசாயம் வந்து யாரு பார்த்தாலும் வண்டி தேடி தான் போகிறாங்களே காண்டி நம்ம பொம்பளைங்களையோ யாரையோ தேடி வரது கிடையாது